ஹலோ சார் ஆ பிரின்ஸ்பல் சாருங்களா இது வந்து விஆர்எஸ் விஆர்எஸ் காலேஜ் தானே ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் நான் வந்து இது மெக்கானிக்கல் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து திருமலை பேசுகிறேன் சார் ஆ ஃபைனல் இயர் தான் சார் சார் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் சார் இப்போது நெய்வேலிக்கு பவர் ஸ்டேஷன்க்கு போயிட்டு ஒரு விசிட் போயிட்டு வரலான்னு ப்ளான் போட்டுருக்கோம் சார் ஐவி ஒரு டூ டேஸ் ப ஒரு டூ டேஸ் நீங்கள் பர்மிஷன் கொடுத்திங்கன்னா போயிட்டு வந்துடலாம் சார் ஆ ஆமாம் சார் அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அரியர் அதெலாம் முடித்து அதெலாம் கம்ப் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போலாம்னு சொ அந்த மாரி சொன்னிங்கள் பசங்களாம் இப்போது வந்து ஒரு ரெண்டு பேர் தான் அ அ அரியர் இருக்குது மற்றவன்லாம் முடிச்சுட்டானுவோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் லைஃப்க்கு நல்லா இருக்கும் சார் நாங்கள் சா சார் அதெலாம் ப இது பஸ் இருக்குது சார் பஸ்ஸு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்குவோம் ஓகே ஓகே சார் அந்த மாரி பண்ணிணா ரொம்ப நல்லது சார் ஒன்றுக்கு அந்த மாரி பண்ணி கொடுங்க சார் அந்த மாரி இருந்தால் ஓகே சார் ஓகே சார் ஆ அதெலாம் நான் இங்கே அதெலாம் வாங்கியாச்சு சார் அதெலாம் ப்ரேயர் பர்மிஷன் வாங்கியாச்சு நீங்கள் உங் உங்களோடய ப பர்மிஷன் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் சார் அங்கே வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க அப்பா அப்பாவோடய அவங்க வந்து அங்கே என்எல்சி எம்ப்ளாயாக இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் இது பர்மிஷன் வாங்கிவிட்டோம் ஆ ஆ ஆமாங்க சார் எம்ப்ளாயாக இருக்காங்க சார் அங்கே அங்கெலாம் ப்ராப்ளமே வராது சார் எ எ எல்லாத்திலையுமே சேஃப்டியெல்லாம் இருக்குது சேஃப்டி செக்யூரிட்டி இருக்காங்க சார் அதெலாம் பார்த்துப்பாங்க சார் கூடவே வருவாங்க சார் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் வராது சார் உள்ளே எல்லாமே அப்படியே பார்க்குற மாரி தான் சார் தர்மல் டூ த தர்மல் ஒன்னு அப்புறம் அங்கே எப்படி அந்த கரியெல்லாம் எப்படி அள்ளுறாங்க இன்சார்ஜும் வரணும் சார் அங்கே வந்து உங்களோடய ஸ்டாஃப் யாருன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து அவங்களோட சைன் தேவை ஒருத்தங்க வந்தால் கூட போதும் போதும் சார் ஆ அதுதான் சார் ஒரு டூ டேஸ் பர்மிஷன் கொடுத்திங்கன்னா சார் நாங்கள் டே ஆஃப்டர் டுமாரோ போகலான்னு ப்ளான் போட்டிருக்கோம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார்